எனக்குப் பிடித்த பைக் பைக்கெல்லாம் பார்த்திங்கனா இந்த எல்லா பைக்குமே எனக்கு பிடிக்கும் என்னனா பைக்குனு பார்த்திங்கனா இந்த பஸ்ட்டு வந்து ஆர் ஒன் ஃபைவ் வீ டூ தான் பிடிக்கும் வீ டூ அப்புறம் புல்லட்டு என் எஸ் என் எஸ் டூ ஹண்ட்ரெடு அப்புறம் பல்சர் டூ ட்வெண்டி ஆர் எக்ஸ் தண்டரு அப்புறம் ஜாவா நின்ஜா கவாஸுகி எல்லா பைக்குமே எனக்கு பிடிக்கும் இதில் ரொம்ப பிடிச்ச பைக்கு எதுன்னு பார்த்திங்கனா ஆர் ஒன் ஃபைவ் சொல்வங்க ஆர் ஒன் ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ் வீ டூ பாத்திங்கனா எனக்கு ரொம்ப அது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை அந்த ஆர் ஒன் ஃபைவ் பைக் எப்படியாவது வாங்கிடணும் வாங்கிட்டு பெரிய ட்ராவல் எங்கேனா இதுமாதிரி லடாக்கு அதுமாதிரி எங்கேனா பெரிய ஊருக்கா நான் போகணும் அப்படினு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த பைக் நான் எப்படியாவது வாங்கிவிடுவேன் இன்னும் நான் வாங்கலை நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க பைக் வெச்சிருக்க வெச்சுனு இருக்கிங்களானு கேட்டிருக்கிறீங்க நான் வந்து பைக்குலாம் இன்னும் வச்சுனு இல்லை நான் இப்போ தான் படிச்சுனு இருக்கேன் படித்து முடிச்சவுடன ஒரு வருஷத்திலேயே நான் பைக் அது வாங்கிவிடுவேன் அது வாங்கிவிட்டு பார்த்திங்கனா எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம் நான் அதை சக்ஸஸ் பண்ண மாதிரி எனக்கு அந்த பைக் வாங்குறது நான் அந்த ஆர் என் ஃபைவ் போச்சுனாலே அது என் வண்டி போகுது என் வண்டி போகுது அப்படினு துடிச்சுனு இருப்பேன் அது எப்படியாவது நான் கடன்பட்டாவது நல்லா படித்து நல்லா இதுபண்ணி அந்த பைக் ஒன்று வாங்கிடுவேன் நான் வாங்கிவிட்டு பார்த்திங்கனா நான் வேலைக்கு போகிற இடத்துலலேருந்து இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன் இந்த பைக் மூலிமா எதுக்கேத்தாலும் இந்த பைக் யூஸ் பண்ணிப்பேன் கரெட்டான நிலையில் ஹெல்மெட்டுலாம் போட்டுனு கரெக்டா நான் போவேன் இந்த பைக் வந்து எனக்கு பெரும் கனவு இந்த பைக்குனு பார்த்திங்கனா இந்த அதுவும் ஆர் ஒன் ஃபைவ்னு பார்த்திங்கனா வி ஒன் இருக்குது வீ டூ இருக்குது வீ த்ரீ இருக்குது வீ ஃபோரு இப்போ இந்த வருஷத்தில் வீ ஃபைவும் வந்துடும் அதல்லாம் எனக்கு எந்த பைக்குமே பிடிக்கல வீ டூ மட்டுந்தான் எனக்கு பிடிக்கும் அந்த வீ டூ பார்த்தினா இந்த ஒயிட் அன்டு கிரீனு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பைக் மட்டும் நான் எப்படியாவது வாங்கணும் நான் நிறைய டைம் சொல்லிணுக்கிறேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் இல்லைனா எங்கள் வீட்டில் இப்பயே வாங்கிக் கொடுத்துட்டுருப்பாங்க இது எனக்கு எப்படியாவது என் கனவை என் லட்சியத்தை அடைஞ்சிருவேன் இந்த பைக் தான் எனக்கு எல்லாமே அப்புறம்னு பார்த்திங்கனா ரெண்டாவது பார்த்திங்கனா டூ ட்வெண்டி பல்சர் டூ ட்வெண்டி இது என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அதை வந்து நான் பல்சர் டூ ட்வெண்டியாவது அது எப்படினா வாங்கிவிடுவேன் அதுகூட வாங்கிவிடுவேன் பார்த்திங்கனா பல்சர் டூ ட்வெண்டி பார்த்திங்கனா ஒன்றரை லட்சரூபாய் வருது ஆர் என் ஃபைவ் வி டூ பார்த்திங்கனா ஒன்றேகால் லட்சரூபா வருது எப்படினா நல்லா படித்து நான் நல்ல ஒரு வேலைக்குப் போய்ட்டு கரெக்டா அந்த பைக்கை நான் ஸ்டாண்டர்டாக வாங்கிவிடுவேன் அப்றம் பிடி எந்த பைக் ரொம்ப பிடிக்குன்னு பார்த்திங்கனா என் எஸ் டூ ஹண்ரெட் பிடிக்கும் அப்புறம் டியோ கூட நல்லாயிருக்கும் அப்பறம் எம் டினு ஒரு பைக் இருக்கும் இதை எப்படியாவது என் எஸ் எம் டி அந்த என் எஸ் எம் டி ஆர் ஒன் ஃபைவ் வீ டூ அப்படில்லனா ஆர் எக்ஸ் ஹண்ரெடு இந்த நாலு பைக்கில் ஏதாவது ஒரு பைக்கு வாங்கிவிடுவேன் அப்புறம் இந்த ட்யூக்கு வந்து அதுவந்து அதுவும் நல்லாதான் இருக்குது பட் அது ரொம்ப ஹெவி ரேட்டாக இருக்குது அதல்லாம் எனக்கு எனக்கு கொஞ்சம் ஒருமாதிரி இருக்குது பட் நான் ஆர் ஒன் ஃபைவ் வீ டூ வந்து நான் எப்படியாவது வாங்கிவிடுவேன் அதுதான் எனக்கு கனவு லட்சியம் எல்லாமே இப்படி சொந்தமாக ஒரு வண்டி வாங்கிவிட்டு இங்கே பலபேருக்கு உதவி பண்ணணும் அந்த வண்டியை வைச்சி நான் எப்படியாவது நான் நான் சம்பாரிச்சி என் சம்பளத்தில் முதல்ல வாங்குவேன் அந்த பைக்கு தான் வாங்கிவிட்டு அது அது வைச்சு நான் பெரிய ட்ரிப்பு போய்ட்டு எல்லாம் அந்த அது என் வண்டி யார் கேக்கிறாங்களோ அவங்கள நான் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன்ங்க எல்லோருக்கும் நான் தருவேன் அந்த வண்டியால் நிறையப் பேர் எப்படி சொல்கிறது நிறையப்பேருக்கு அந்த வண்டி யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதன் மூலமாக அதுதான் என் லட்சியம் என் கனவு எல்லாமே அந்த ஆர் ஒன் ஃபைவ் வீ டூ தான்ங்க